நம்ம யூஷ்வலா தினத்தந்தி தினமலர் அப்படின்றது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸை வந்து நம்ம படிப்போம் ஹிண்டு நியூஸ் பேப்பரும் எனக்கு படிக்க பிடிக்கும் ஏன்னா ஹிண்டு நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து புதுசாக இப்போ வந்து யாராவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நாவல்ஸ் எழுதிருக்காங்களா எதாவது புக் பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த பேஜ் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸும் வந்து நிறைய பேர் அதில் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தினத்தந்தி தினமலரில் வந்து என்னென்னா நம்ம வந்து நம்மளோடய லோக்கல் நியூஸ் பார்க்கலாம் லோக்கல் நியூஸ் அண்ட் லோக்கல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நல்லா தெரிய வரும் அதே மாதிரி நம்ம லோக்கல் நியூஸ் பார்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இதே நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன விஷயங்கள் வந்து புதுசாக இனோவேஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்களா இல்லை புதுவிதமான எதாவது ஒரு புக் வந்து வெளியில் வெளியிட்டுருக்காங்களா இல்லை வந்து ஒரு ச புதுசாக ஒரு ஆள் வந்து மாறி இருக்காங்களா இன்டர்நேஷ்னல் லெவலில் எதாவது பொலிடிக்கலாக எதாவது மாறி இருக்காங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹிண்டு நியூஸ் பேப்பரில் நிறையா பெரிய பெரிய வார்த்தைகள் புது வார்த்தைகள் டிக்ஷனரி ஓரியண்டட் வார்த்தைகள் நிறைய வந்து நம்ம கற்றுக்கலாம் அதனால எனக்கு தினத்தந்தி தினமலர் படிக்குறதும் இல்லாமல் ஹிண்டு நியூஸ் பேப்பர் படிக்குறதும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஹிண்டு நியூஸ் பேப்பரில் நான் வந்து நிறைய புதுபுது வார்த்தைகள் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் நிறைய நாவல்ஸ் ஃபிக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து அதில் இருக்கிறத பார்த்து நான் நிறையா விஷயங்கள படிச்சிருக்கேன் அதே மாதிரி தினமலர் தினத்தந்தில வந்து எனக்கு க்ரைம் சீன்ஸ் வந்து ப படிக்க பிடிக்கும் அதே மாதிரி அதில் வந்து இந்த ஜாப் ஆப்பர்சுனிட்டீஸ் அந்த பேஜஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்புறம் அதில் வந்து லோக்கல் நியூசஸில் வந்து சுவாரஸ்யமாக இருக்க நியூசஸை வந்து நான் நிறையா படிப்பேன்